ஐ எம் ரம்யா நான் கொஞ்சம் கோபக்காரி எனக்கு வந்து அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்கும் அப்பா அம்மாவை விட அப்பா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அப்பா எது சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேன் எதுவும் வீட்டில் சொன்னால் கேட்க மாட்டேன் சண்டைக்கே தான் நிற்பேன் ரொம்ப சண்டை பிடிப்பேன் அதே மாதிரி வந்து எனக்கு பிடிச்ச விஷயோன்னா டான்ஸு பாட்டு பிடிக்கும் டிவி பார்த்துட்டே இருப்பேன் ரொம்ப டிவி பார்த்துட்டே இருப்பேன் எனி டைம் டிவி பார்ப்பேன் அதில் வந்து சாங்ஸ்ஸு தான் அதிகமாக கேட்பேன் இந்த சீரியல் மூவீஸ்லாம் அதிகமாக பார்க்கவே மாட்டேன் பாட்டுனால் ரொம்ப பார்ப்பேன் அதே மாதிரி கபடியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதிகமாக இரு இருக்குது அதுக்கப்புறமா வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அஞ்சு பேர் பொண்ணுங்க வந்து அஞ்சு பேர் எங்கள் எல்லா சிஸ்டர்ஸுமே என்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் ஜாலியாக இருப்போம் அவங்கூட அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி அதே மாதிரி ஜாலியாக தான் இருப்போம் அப்பறம் வெளியேலாம் அதிகமாக போக மாட்டேன் வீட்டிலேயே தான் இருப்பேன் எங்கேயாவது வேலைக்கு போகணுன்னா கூடம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும் அந்த மாதிரி நினைப்பேன் ஒரு ஷையான கேர்ள் நான் ஆனால் சண்டைன்னா எல்லா இடத்துலயும் பிடிப்பேன் ஆனால் ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பேன்